எங்கள் குடும்பத்தில் வந்து நான் கணவன் மனைவி ரெண்டு பேர் இருக்கிறோம் எங்களுக்கு வந்து ரெண்டு பசங்கள் அவங்களுக்கு வந்து பெரியவனுக்கு கல்யாணம் ஆகிருச்சி அவனுக்கு வந்து ஒரு ரெண்டு பொண்ணுதான் ஒரு பொண்ணு சின்னவனுக்கு கல்யாணம் ஆகிருச்சி அவனுக்கு ரெண்டு பொண்ணு அவங்கள் ரெண்டு பேருங்க வேலைக்கு போகிறாங்க பெரியவன் சின்ன மருமகள் வந்து கம்பெனிக்கு ஒரு ஆஃபிஸ் மூலியமாக வேலைக்கு போய்ட்டு இருக்கிறா சின்ன சின்ன பையன் வந்து ஒரு ஐடி ஃபீல்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறான் பெரிய பையன் வந்து டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறான் சின்ன பெரிய மருமகள் வந்து வீட்டில் படிச்சுட்டு இருக்கிறாப்டி அவங்க மூணு பேர பிள்ளைக இருக்கிறாங்க மூணு பேரும் வந்து ஸ்கூலுக்கு போய்ட்டு இருக்கிறாங்க நண்பர்கள் வந்து நிறையா பேர் இருக்கிறாங்க அவங்க வந்து அதிகமாக அவங்கள் சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு பழக்கம் சின்னவனுக்கு ஆறாவது படிக்கையில் இருந்து அவங்கள் கூடவே நண்பர்கள் வருவாங்க போவாங்க எதாவது விசேஷம்னா வந்து அவனுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க அவ்வளோதான் சாமி